என்னுடைய ஸ்கூல் லைஃப் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சதுனா ஸ்கூல் லைஃப்தான் ஏன்னா ஸ்கூல்ல அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக விளையாடுறது அண்ட் டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்கள் அண்ட் கேஷுவலாக எல்லாத்தையும் சொல்லித் தருவாங்கள் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா என்னுடைய மேக்ஸ் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பேர் பார்த்திங்கன்னா பாபு சார் அவர் எல்லாத்தையுமே சிம்ப்பிளாக சொல்லி தருவார் எனக்கு ஃபேவரட் சப்ஜெக்ட்னு பார்த்திங்கன்னா அதுலேருந்து மேக்ஸ் தான் ஸோ எந்தளவு சிம்ப்பிளாக சொல்லித் தரணுமோ அந்தளவு சிம்ப்பிளாக அவர் சொல்லித் தருவார் மேக்ஸு மேக்ஸ்ல நீங்கள் என்ன சம்ஸ் கொடுத்தாலும் நான் ஈசியாக போடுவேன் அந்தளவு எனக்கு சிம்ப்பிளாக சொல்லித் தந்தார் ஜஸ்ட் ஃபார்முலா வச்சேன் அதை எப்படி சப்ஸ்டிடியூட் பண்ணுனுன்றது எனக்கு ஃபேவரட் டீச்சர்னால் அவர் தான் அண்ட் எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட்னால் சோசியல் சயின்ஸ் அந்த மேம் வந்தாலே நான் தூங்கதான் செய்வேன் ஏன்னா அவங்க நடத்தறது நல்லா இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் அதே டைம் நான் தூங்கிடுவேன் ஸோ பிடிக்காத சப்ஜெக்ட்னால் சோசியல் சயின்ஸ்தான் ஏன்னா கதை கேட்டு நல்லா தூங்குற சப்ஜெக்ட்னால் அதான் நான் அதே மாரி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸ் அவங்களுக்கு ஏதாவது புரியலைனா வந்து டவுட்டு கேட்கறது எனக்கு எதாவது தெரியலனா அது பண்ணது ஸோ அந்த மாதிரி எதாக இருந்தாலும் கேஷுவலா அப்படே இது பண்ணிப்போம் அவங்களுக்கு சொல்லித் தரப்போ எனக்கு இன்னும் நல்லா புரியும் அந்த மேக்ஸு அது மாரி ஃப்ரீயாக இருக்க டைம்ஸ் பார்த்திங்கன்னா அந்த பீட்டி பீரியட் அந்த கிரௌண்ட்ல விளாட்றது அந்த ஷெட்டில் கார்க் இதெல்லாம் மறக்கவே முடியாது ஸோ டெய்லி பார்த்திங்கன்னா அந்த ஃபோர் டூ ஃபைவ் ஷெட்டில் கார்க் விளாடிட்டு தான் ஸ்கூலேருந்தே வருவோம் ஸோ அந்தளவு வந்து ஜாலியாக இருக்கும் ஸோ அது பீட்டி பீரியடாக இருக்காது நார்மலாக இங்கிலிஷ் பீரியடாக இருந்தாலும் மேம் வரலேன்னா அது பீட்டி பீரியட்டா எடுத்துக்கிட்டு விளையாடிகிட்டு இருப்போம் ஸோ அந்த மாதிரி ஜாலியாக இருக்கும் அதே மாரி கம்பைன் கிளாஸு வைப்பாங்க ஸோ கம்பைன் கிளாஸ் வைக்கிறப்ப ரெண்டு கிளாஸும் ஜாயின் பண்ணும் ஸோ டூ கிளாஸ்ஸும் ஜாயின் பண்ணுறப்ப அது இன்னும் ஜாலியாக இருக்கும் ஸோ அவங்க மற்ற கிளாஸ்லேருந்து வரப்போ அவங்க கூட ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு நல்லாருக்கும் மற்ற கிளாஸ்ல இருக்கவங்களை பற்றி நல்லா தெரிஞ்சிப்போம் அவங்க கூட க்ளோசாக ஃப்ரெண்டாக மூ பண்ணதுக்கு அது நல்லாருந்தது அதே மாரி லேப்ஸு எங்கள் ஸ்கூல்ல லேப்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா சொல்லித் தருவாங்கள் அது ப்ராக்டிக்கலாக மேம் வந்து செஞ்சு பார்க்க விடுவாங்கள் ஃப்ரீ டைம் இருக்கா லேப்ல போய் செஞ்சு பாருங்கன்னு சொல்லுவாங்கள் ஸோ நாங்கள் லேப்ல போய்ட்டு அது ஈசியாக செஞ்சு பார்த்துட்டு அது எங்களுக்கு ஃபைனல் ப்ராஜெக்ட்ல கரெக்ட்டாக ஹெல்ப்பாக இருந்தது